சொல்லுங்கம்மா ஆமாம்மா ஜெயந்தி பூக்கடைக்காரங்கதான் சொல்லும்மா என்ன விசேஷம்மா உங்களுக்கு யம்மா அலங்காரம் பண்ணுறதுக்கு எங்கள் கடையில் எல்லா பூவுமே இருக்குதும்மா ரோஜா இருக்குது அரும்பு இருக்குது மல்லி இருக்கும் சாமந்தி இருக்குது டேரிப்பூ இருக்குது அல்லிப்பூ இருக்குது செவ்வந்தி இருக்குது கனகாமரம் இருக்குது எல்லா என்ன பூ என்னது அனைத்து பூவும் எங்கள் கடையில் கிடைக்கும் உங்களுக்கு என்ன பூம்மா வேணும் பூ ரேட் வந்து ரோஜா வந்து இரநூறு அரும்பு ஒரு கிலோ இரநூறு மல்லி ஒரு கிலோ முன்னூறும்மா சாமந்தி நானூறு ஐநூறு வரும் டேரிப்பூவும் ஒரு நானூறு அல்லது நுாற்றி பூ எப்படி வாங்கிறையோ அந்த இதை பார்த்து நாங்கள் ரேட் குறைப்போம்மா அல்லிப்பூ ரோஜாப்பூ சொல்லுங்க சொல்லுங்கம்மா பூவெலாம் நல்ல ரோஜாப்பூ இருக்குதுங்கம்மா அல்லிப்பூவெலாம் நிறையா இருக்குது உங்களுக்கு எந்த பூ வேணுமோ அந்த பூவை வந்து பார்த்து எது அழகாக இருக்குது ஃபிரஷாக இருக்குது எது வேணுமோ அது வாங்கிட்டு சொல்லுங்கம்மா வீட்டில் பண்ணுவோம் நீங்கள் பூ அந்தந்த பூவில் எவ்வளோ வாங்கிறிங்கன்னு பார்த்துகிட்டு தாம்மா பண்ணமுடியும் நீங்கள் நேரில் வரிங்களா இல்லை டோர் டெலிவரி பண்ணணுமா உங்களுக்கு எந்தெந்த பூ எத்தனை கிலோ வேணுகிறது நீங்கள் சொல்லிவிட்டிங்கன்னா நாங்கள் அது ஆள் ஆளை வைச்சு நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பி விடுவோம்மா நாங்கள் டோர் டெலிவரி அனுப்பிவிட்டுருவோம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா நீங்கள் நேரடியாக வாங்க எந்தெந்த பூ பிடிச்சிருக்கோ அதை பார்த்து வாங்கிட்டு போங்க எங்கள் கடையில் மாலையெலாம் நாங்கள் கட்டி ரெடி பண்ணித்தரோம்மா உங்களுக்கு மாலை எதாவது தேவைப்படுதாம்மா மாலை வந்து ஒரு ஒரு பூ எப்படி நம்ம ரோஜா மாலை வந்து ஒரு மாலை முன்னூறு நானூறு இப்படி வரும்மா ஐநூறு வரும் அந்த டிசைன் என்னென்ன கொடுக்குறீங்களோ அதை பார்த்து நாங்கள் கட்டி வைப்போம் உங்களுக்கு என்ன தேவையோ அதுமாதிரி நீங்கள் கட்டிக்கொடுங்கம்மானு சொன்னால் நாங்கள் அதுக்கான எந்த நல்லா நல்லா அழகாக நல்லா அழகாக இருக்கும் எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் வைச்சு தருவோம் வாங்கம்மா எந்த வேணுமோ பார்த்துட்டு வாங்கிட்டு போங்கம்மா சரி சரிங்கம்மா சரிங்கம்மா டோர் டெலிவரி இருக்குது நேரடியாக வாங்கலாம் எதுவேண்ணாலும் உங்கள் விருப்பம் வந்து வாங்கிகிட்டு போங்க ஆ உதிரிப்பூ கொஞ்சம் அது அதுலேயும் கொஞ்சம் தருவோம்மா நீங்கள் ரெ ரே ஆ அப்படியும் தருவோம் நீங்கள் ரெகுலராக வந்து வாங்கிறதுன்னு கஸ்டமர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கும் நாங்கள் சேர்த்தே தருவோம்மா அதெல்லாம் தருவோம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா பூ வந்து சீசன் பொறுத்தும்மா சீசன் தகுந்துதான் நாங்கள் விலையும் போடுவோம் பூ அழகாகதான் இருக்கும் ரெகுலராக நாங்கள் வாங்கிற கஸ்டமர்னால் அவங்க கேட்கறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராகவே தருவோம்மா நீங்கள் வந்து பூ எப்படி இருக்குதுன்னு தரத்தை பார்த்துட்டு வாங்கிட்டு போங்கம்மா சரிங்கம்மா ஓகேம்மா ஓகே